சத்து மாவு வச்சு நாங்கள் வாங்கிட்டு வந்து புட்டு அவிப்போம் புட்டு அவிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் கொழக்கட்ட அவிப்போம் ஒரு நாள் களி கிண்டுவோம் அது எங்களுக்கு வேறு பக்கத்தில் வந்து தண்ணி வரும் தாமிரபரணி தா தண்ணி வரும் அது சுத்த சுத்திகரிக்கப்பட்டு தான் எங்களுக்கு வரும் எங்க ஊர் ஜனம் பூரா அந்த தண்ணியை தான் புடிச்சு வச்சுருப்பாங்க நானே ஒரு நாளைக்கு நாலஞ்சு குடம் எடுத்து வச்சிருப்பேன் வச்சிட்டு இது பண்ணுவேன் மாவு கொழக்கட்ட அவிச்சு சாப்பிடுவோம் புட்டு அவிச்சு சாப்பிடுவோம் வேறு களி கிண்டுவோம் இதுக்கு அதுக்கு இப்போ ஒன் கருப்பட்டி போடுவோம் கருப்பட்டி கருப்பட்டி போட்டு கிண்டி அது சாப்பிடுவோம் புட்டு அவிக்க அதுலையும் நல்ல தேங்காயெலாம் துருவி போட்டு வைப்போம் நல்லாயிருக்கும்